இப்போது நான் கிறிஸ்தவன் இறைவன் படைப்பினால் கிறிஸ்தவன் ஆனால் உம்மதமும் நான் ஏற்றுக்கிறேன் இறைவன் வந்து எங்கையும் இருக்கிறான் ஆண்டவர் ஏசுவும் இருக்கிறார் அல்லாவும் இருக்கிறார் எம்பெருமான் ஏழுமலையானும் இருக்கிறார் ஆக எந்த தெய்வத்தையும் நம்ம பிரிச்சு பார்க்கறது கிடையாது ஆனால் ஒன்றே ஒன்று மூணு பேரையும் கும்பிட்டோன்னு வெச்சுக்க அந்த தெய்வம் காப்பாற்றுன்னு இந்த தெய்வம் விட்ரும் இந்த தெய்வம் காப்பாற்றுன்னு அந்த தெய்வம் விட்ரும் அப்படின்னு நான் என்றதே கிடையாது உ மூணுத்தில் யாருனா ஒருத்தர் காப்பாற்றட்டுமே உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து நம்ப தேடினமுன்னாக்கா கடவுளை நம்பக் கூடாது நம்ப உடம்பை நம்ப பார்த்துக்கணும் கடவுள் என்னானுவார் எனக்கு கிட்னி ஃபெய்லரு எனக்கு குடல் நோய் அப்படின்னு நம்ப நோயை கொண்டு போய் கடவுளாண்ட சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார் அது நிறைவேத்துவார் அந்த நோய்களை வராத நம்ப உடம்பை நம்ப ஆரோக்கியமாக வெச்சுக்கணும் அவ்வளோ தான் நம்ப உடம்புனமுன்னால் நானே கெடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கங்களேன் நம்ப சரக்கு அடிக்கிற கேசு அப்போது கடவுளுக்காக பணம் கொடுக்கறாரு நம்ப உழைக்கிறோம் ட்ரைவர் நான் உழைக்கிறேன் கொடுத்த உடனே என்ன பண்ணுறேன் போய் நான் குடிக்கிறேன் என் உடம்பு நானே தானே கெடுக்கறேன் அது கடவுள் என்ன பண்ணுவார் குடிக்கிறதுக்கு பணமும் கொடுக்கறாரு வேண்டுறதுக்கு அவரும் என் உடம்பு நல்லா ஆகணும் அவராண்ட தான் போகிறோம் இதில் யார் நல்லா நிம்மதியானவனாக கடவுளுக்கு அடுத்து டாக்டர்கள் அவர்கள் தான் சிறந்தவர்கள் மருத்துவர்கள் மருத்துவர்கள் கிடையாது தெய்வத்துக்கு இரண்டாவது ஸ்தலையில் இருக்கிறவுங்க ஆக மதங்கள் என்பது வ நம்ம பிரிச்சு பேசக்கூடாது உடல் நோய் உள்ள நோய் எல்லா நோயும் நம்பிடலாம் உடல் நோயை நம்பிடலாம் உள்ள நோயை மட்டும் நம்பக் கூடாது அவன் கேன்சரில் கூட இருக்கலாம் டிபியில் இருக்கலாம் கிட்னி ப்ராப்ளம் கூட இருக்கலாம் அவன் யாரை போயி கேட்கறான் டாக்டரை கேட்கறான் இல்லைனா இறைவனை கேட்கறான் இறைவனாண்ட தான் மன்றாடுகிறான் என் உடம்பை நல்லாக்கு ஆண்டவரே நான் பெருமாளே நான் உனக்கு பிச்சை எடுத்து நான் உனக்கு நான் க காணிக்கை செலுத்த வரேன் அப்படின்னு அவன் உடம்பை அவன் நல்லாக்குறதும் ஆக்காததும் அவன் கையில் இல்லை உன் உடம்பு தான் இது தான் ப